எனக்கு வந்து நேரமும் பொருளும் கம்மியாக இருக்கும் போது சமைக்கிற ஃபுட்டுனு எடுத்துக்கிட்டோனால் வந்து ஒரு ஓட்ஸ் பாக்கெட் ஒன்று எடுத்துப்பேன் ஓட்ஸ் பாக்கெட் எடுத்துக்கிட்டு ஒரு மில்க் ஒன்று ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல்லு அதை மாதிரி சொல்லிட்டு மில்க் ஒன்று வாங்கிப்பேன் அந்த மில்க்கை வாங்கிக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் நார்மல் ஹீட்டில் வந்து ஹீட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நம்ம குடிக்கிற பதத்துக்கு இருக்கணும் ஹீட்டு அந்த மில்க்கில் வந்து ஓட்ஸ்ஸை கொட்டிட்டேனா வந்து அது ஒரு ஃபை மினிட்ஸ் ஆகும் ஃபை மினிட்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணால் அந்த பால் பாலோடு சேர்த்து நல்லா ஊறி ஒரு நல்லா நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடும் அது கூட வந்து வேறே என்ன ஆட் பண்ணிப்பேன்னா வந்து ஒரு டேட்ஸ் பாக்கெட் எடுத்துப்பேன் டேட்ஸ் டேட்ஸ் ஒரு அஞ்சு ஆட் பண்ணிப்பேன் அப்புறம் அத்தி போட்டுப்பேன் அத்தி அப்புறம் ட்ரை கிரே ட்ரை கிரேப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதையும் போட்டுப்பேன் அது போட்டுக்கிட்டு அதுக்கு அது கூட வந்து வேர்க்கடலைலாம் இருந்தால் பீனட் பட்டரு அது மாரி ஏதாவது இருந்தால் எடுத்து போட்டுப்பேன் அப்புறம் ஒரு பிரெட்டு எடுத்துப்பேன் பிரெட்டு அது இருந்தால் எடுத்துப்பேன் பிரெட் இல்லைனா எடுத்துக்க மாட்டேன் அந்த வேர்க்கடலை அந்த பீனட் பட்டரு அதுமாரி சொல்லிவிட்டு போட்டுக்கிட்டு ஒரு பனானா ஒன்று எடுத்துப்பேன் பனானா ஒரு நார்மல் பனானாவாக இருந்தாலும் எடுத்துப்பேன் ரெட் பனானாவும் மேக்சிமம் எடுத்துப்பேன் அதோடு எடுத்து அது எல்லாத்தேயும் கட் பண்ணி அந்த ஓட்ஸில் போட்டால் அது நல்லா ஊறி ஒரு டென் மினிட்ஸ்லேயே ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகாது ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் இல்லை சவன் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் அதை எப்படி இருக்குன்னால் அது ஹெல்த்தியும் கூட அந்த ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு சாப்பிட்டுட்டு நான் போயிடுவேன் ஏன்னா வந்து அதை வந்து டைம்மும் சேவ் ஆகும் பொருளும் அந்த அளவு தேவைப்படாது நம்ம கிட்ட பொருள் இருக்கும்